சார் நான் இந்த மாதிரி நம்ம கடையில் நான் உங்கள் கடையில் வேலை பார்க்குற ஆள் தான் சார்

இந்த மாதிரி இப்போது இப்போது கஸ்டமர்ஸ்லாம் வந்து நிறையா நகையை வந்து கம்மியான கிராமில் பெரிய பெரிய நகையாக கேட்குறாங்க சார் நம்ம கடையில் இருக்கிற எல்லாமே ஹை கொ ஹையான கிராம்ஸில் நல்ல பெரிய நகையாக ஒர்த்தபுளாக இருக்குது ஆனால் அவங்களெல்லாம் அந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப ஆசைப்பட்றாங்க சார் அதனாலே நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் இறக்கி கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் சார் இப்போது அட்சயத் திருதி வரப்போகுதில்லை சார் இப்போ அட்சயத் திருதி வரப் போகுது சார் ஸோ அதனால அந்த டைம்மில் வந்து நகை வந்து ஒரு இருக்கும் ஸோ நம்ம அது அதுக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு ஒரு வாரம் முன்னாடியே நம்ம இந்த மாதிரியான லோ பவுன்ஸில் ஹை பட்ஜ் ஹை நல்லா பெரிசா தெரிகிற மாதிரியான நகை எல்லாத்தையும் வந்து ஸ்டாக் லோட் பண்ணிட்டோம்னா நான் கொஞ்சம் நம்மளோடய கடையும் இம்ப்ரூவாகும் நம்ம கடையைப் பற்றின வெளியே பேச்சும் நல்ல ஒரு நல்ல பேச்சு வந்துடும் சார் ஆ கண்டிப்பாக அனுப்பி விடறேன் சார் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை எடுத்து நான் கஸ்டமர்கிட்ட நிறையா ஃபீட்பேக்ஸும் வாங்கி வைச்சுருக்கேன் அந்த அதுக்கேற்ற மாதிரியான அதுக்கேற்ற மாதிரியான நகையை வந்து நம்ம ஸ்டாக் லோட் பண்ணலாம் சார் அப்போ தான் சார் நம்ம கடையோடய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆ ஓகே சார் ஆ சரி ஓகே சார் வே வேறு வந்து டைமண்ட்ஸில் டைமண்ட்ஸ்லையுமே கொஞ்சம் நிறையா வெரைட்டி கேட்குறாங்க சார் அதையும் கொஞ்சம் ஸ்டாக் ஃபில் பண்ண பாருங்கள் சார் ஆ ஓகே தேங்க்யூ சார்